நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம் காலேஜில் அது ஃபெய்லியர் மாடலில் தான் போச்சு என்னா ப்ராஜெக்ட்னால் கார் விண்ட்டிஷல்லில் ரெயின் வாட்டர் பட்டால் ஆட்டோமேட்டிக்காக வைப்பர் அடிக்கிற மாதிரி ஒரளவுக்கு போயிட்டு தான் இருந்துச்சு ப்ரொஜெக்ட்டு கடைசியாக ரிவியூ வந்து சொதப்பலாகி ரிப்போர்ட்லாம் சொதப்பலாயிடுச்சு அப்புறம் மெயின் ப்ராஜெக்ட் இந்த மாரி போனால் ஆட்டோமேட்டிக் சென்சர் சென்சாரை பொருத்தி ட்ரைவர் தூங்கினா ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்கிற மாரி இந்த மாரிலாம் ப்ராஜெக்ட் பண்ணிணோம் அதுவும் ஃபெய்லியர் ஆயிருச்சு அதுக்கடுத்தது ஃபேப்ரிகேஷனும் ஒன்று நான் வந்து படித்த ஃபீல்டு வந்து மெக்கானிக்கலு ஃபேப்ரிகேஷன் மோல்டிங் இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணும் போது கை குடுத்துச்சு ஏன்னால் நம்ப எவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுத்து உடச்சாலும் மோல்டு பண்ணும் போது உடையாது அவ்வளோ சீக்கிரம் நல்லாயிருக்குது ச்ச அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோனே அப்போது வந்து லேபில் இருக்கறனால யூஸ் பண்ணுற அந்த இப்போ ரிப்போர்ட்லாம் கேட்கும் மோது எங்களுக்கு டக்கு டக்குன்னு கொடுக்கறது அது ஒரு ரொம்ப சொதப்பலாகவே போயிட்டிருக்கு இப்ப கார்னு எடுத்துகிட்டிங்கனா எல்லாமே ஃபேப்ரிக்கேஷன் விண்டிஷில்டு இதெல்லாம் இருக்குது ஆனால் போதுமான அளவு சேஃப்டி பேக்குன்னு ஒன்றும் இல்லை சிக்கலாகதான் இருக்குது இந்த விண்டிஷில்டு இந்த ஆப்போசிட் இதெலாம் ப்ராஜெக்ட்டுனு இருந்தால் அது வந்து சக்ஸஸ் ஆகி அது வந்து இந்த இப்போ காலேஜில் பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் அது வந்து அப்ரூவல் வாங்கணும்னா நம்ப வந்து ஓனாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணி அது மோல்டு அடிச்சு கரெக்டாக வந்து இது பண்ணிணாதான் அது கரெக்டாக நம்ம சமாளிக்க முடியும்